நியூஸ் மீடியாக்கள் வந்து இப்போ எல்லா செய்தியும் நல்லா கவர் பண்ணுறாங்க விசேஷமாக கிராமப்புறங்களில் இருக்கற எல்லா செய்திகளையும் இப்போ அதிகமாக காட்டுறாங்க கிராமப்புறங்களில் ஏரியில் பிரச்சினன்னாலும் காட்டுறாங்க அங்கே பஞ்சாயத்து போர்ட் பிரச்சினன்னாலும் காட்டுறாங்க இப்போ செய்தி ஊடகங்கள் போகாத இடமே கிடையாதுன்ற மாதிரி ஆகிடுச்சு எல்லா இடத்துலயும் போயிட்டு நியூஸ் நல்லா கவர் பண்ணுறாங்க டீட்டெய்லாக கவர் பண்ணுறாங்க டீட்டெய்லாகே கவர் பண்ணுறதோட அதனால அவங்க சொன்ன நியூஸ் மூலிமா கவர்மெண்ட்டும் நிறைய ஆக்ஷன் எடுத்து ரிசல்ட்டும் கிடச்சிருக்கு நிறைய இடங்கள்ல அதையும் அவங்களே வெளியிட்டுர்றாங்க நாங்க இந்த செய்தியயை கொண்டு வந்தோம் இந்த செய்தியை கொண்டு வந்தனால் இந்த இந்த இந்த கிராமத்துக்கு கவுர்மெண்ட் தேவையான தேவைகளை சந்திச்சாங்க அப்படின்னு அதே நியூஸில் ஒரு நாலு அஞ்சு ஒரு வாரத்துக்கு கழித்து இல்லை பத்து நாள் கழித்து அந்த செய்தியும் உடனே வந்துருது அதனால் மீடியாக்கள் வந்து எங்களுக்கு நல்ல சப்போட்டாக தான் மக்களுக்கு இருக்கிறாங்க எல்லா விதத்துலேயும் ரொம்ப ரொம்ப உதவியாகவும் இருக்கிறாங்க பிரச்சின மோஸ்ட்லி மீடியாக்கள் எல்லாமே பேசிடுறாங்க பேசாத பிரச்சினன்னு எதுவும் சொல்லிக்கிறதுக்கு இல்லை